இப்போ இங்கே இருக்கிற கலைஞர்கள் வந்து அவங்க பாரம்பரியமாக அவங்க வழி வழியாக வம்சா வழியாக வந்து அவங்களோட தொழிலை இதை தொழிலாகவும் இது கலையாகவும் கலாச்சாரமாகவும் அதை அப்படியே பின்பற்றிட்டு வர்றாங்க அவங்க பசங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க பேரன்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே இப்படிதான் அவங்க கலைஞர்கள் வந்து அவங்களோட கலையை வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க உதாரணமாக கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அது போக தெருக்கூத்து இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக அவங்க வம்சா வழியே அப்படியே அவங்க தொடர்ச்சியாக அவங்க நடத்திட்டு வர்றாங்க இந்த வழியில் தான் அவங்க பண்ணுறாங்க புதுசாக வந்து இப்போது வந்து புதுசாக அவங்க வந்து வெளியில் வந்து நெறையா இடங்கள்ல வந்து பாரம்பரிய கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது வள்ளி கும்மி இந்த மாதிரி நெறையா ஆட்டங்கள் பழைய ஆட்டங்கள் தேவராட்டம் இந்த ஆட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயிற்சி வகுப்பு மூலமாக வந்து நெறையா இடத்துல வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க பழைய கலையெல்லாம் வந்து இப்போ நம்ம பழையபடி திருப்பி கொண்டு வர்றதுக்கு இப்போ நெறைய முயற்சி நெறையா இடங்கள்ல நடந்துட்டுருக்கு